ஹலோ மேடம் வண்டி இருக்குதுதா மேடம் டூருக்கு டாட் டா டாட்டா டாட்டா சுமோ டா டாடா சுமோ அந்தமாதிரி ஒரு பத்துப் பேரு ஒக்காந்து போகிற வண்டி வேணும் ஆ ஆ என்ன வாடகையாகுது கிலோமீட்ருக்கு எவ்வளோ வாடகை ஊட்டி கேரளா ஊட்டி கேரளா போகணும் கேரளாக்கு போய்விட்டு அப்படியே சுற்றின்னு வரணும் மேடம் ஒரு ஆயிரத்து ஐந்நூறு கிலோமீட்ரு போகும் வண்டி மைசூர் ஊட்டி ஆமாம் மைசூர் ஊட்டி டூரு ஒரு பத்துப் பேர் போகணும் ஒரு நாலு நாளைக்கு நாலஞ்சு நாளுக்கு ஆ டோல்கேட்டுக்கு ஆ சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க இப்போது இப்போது ஹோட்டல் ஹோட்டலில் தங்குகிறோன்னா அதுக்கெல்லாம் நீங்களே ஏற்பாடு பண்ணிக் கொடுக்குறிங்களா ரூம்ஸு காட்டேஜி கீட்டேஜெல்லாம் காட்டேஜ் காட்டேஜி எங்கே தங்குகிறோமோ அங்கே அந்த இடத்துலல்லாம்

ட்ரைவர் படி எத்து இந்த வா ஆறு நாளுக்கு ஆயிரம் ருபாவாம் மேடம்

ஆயிரம் ருபாய் படி ஆகும் சரி சரி மேடம் சரி மேடம் சரி மேடம் ஆ பார்க்கிங் சார்ஜெல்லாம் உங்களது தானே அங்கே உங்கங்க வண்டிக்கு அங்கங்கே வண்டிக்கு நிறுத்துகிறோம்ல பார்க்கிங்க்கு உங்கள் உங்களதுதான் ரௌண்டாக இருபத்தஞ்சாயிரம் மொத்தமாக கேட்கறீங்க ஆயிரத்து ஐந்நூறு கிலோமீட்ருக்கு சரி சரி மேடம் சரி மேடம் சரி மேடம் நான் கன்சல் பண்ணிவிட்டு நான் கன்சல் பண்ணிவிட்டு வீட்டில் கன்சல் பண்ணிவிட்டு நான் ஃபோன் பண்ணுறேன் மேடம் ஓகே ஓகே